ஆமாம் பெட்ரோல் வெலை வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சி அதிகமானதுனால இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது ஏன்னா நமக்கு எண்ணெய் ரேட்டு ஏறிடிச்சி பெட்ரோல் ரேட்டு ஏறிடிச்சி நமக்கு எல்லா ரேட்டுமே ஏறிடிச்சி இப்போ அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மிடில் க்ளாஸுக்கு இருக்கவறங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது பெட்ரோல் ரேட்டு இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கலாம் இப்போ ஒரு லிட்ரு பெட்ரோல் நூறுரூபா சொல்கிறாங்க அந்த ஒரு லிட்டரை நம்ம இன்னும் குறைக்கலாம் நம்ம நெனச்சால் அந்த ஒரு லிட்ரு பெட்ரோலை நாற்பது ருபாய்க்குக் கொண்டு வரலாம் ஏன் முப்பது ருபாய்க்குக் கூட கொண்டு வரலாம் நம்ம நெனச்சோம்னால் ஒரு லிட்டரு பெட்ரோலை அதை கொஞ்சம் கவர்மெண்டு மட்டும் நெனச்சாங்கன்னால் போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் இதை விட ஈஸியாகவே பண்ணலாம் இன்னும் வெளிநாட்டுலேலாம் இன்னும் நிறையா நாட்டிலலாம் நீங்கள் நெனச்சிங்கன்னால் இன்னமும் ஒரு லிட்டரு பெட்ரோல் நூறுரூவாய்க்கு விற்கிதுனு நினச்சிட்டு இருக்கிங்களா இல்லவே இல்லை நீங்கள் நெனச்சிங்கன்னால் வெளி வெளி வெளிவ வெளிநாட்டுலேலாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடை பொறுத்து தான் அந்த நாட்டுலேலாம் ஒரு நாட்டுலேலாம் வெறும் எட்டு ருபா ஒரு லிட்டரு வெறும் எட்டு ருபா தான் ஒரு லிட்டரு இங்கே எரிபொருள் வந்து தேவைப்படுது இப்போ எல்லாத்துக்குமே எரிபொருள் இருந்தால் தான் இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ண முடியும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எரிபொருள் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அது போக எரிபொருள் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னால் ஓசோன் லேயரில் ஓட்டை ஆகும் நிறையா பிரச்சனை இருக்குது என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் மனித இது இப்போ தான் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இப்போ வரல ஆனால் அதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆபத்தாக தான் இருக்குது நான் அதை கொஞ்சம் இன்னமும் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம எதாச்சும் பண்ணாங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ஆபத்தில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் எப்படினு அது எப்படி தப்பிக்கின்ற மாதிரி தப்பிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு எரிபொருள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணலாம் பண்ணுனோம்னால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்றதுனால தான் நமக்கு ஓசோன் லேயரில் ஓட்டை ஆகுது ஆனால் என்ன சொல்லிடுறாங்க எல்லாம் பெட்ரோலில் தான் அதனால தான் அதில் இருந்து வர்ற பொகைனால தான் அப்படி ஆகுது அப்படினு சொல்கிறாங்க எவ்வளோ ஃபேக்ட்ரியில் போயிட்டு வெறகு கட்டையை எரிக்கின்றாங்க அதில் இருந்து கருப்புப் பொகை வருது அதனால் கூட ஓசோன் லேயர் ஓட்டையாகலாம் இது பைக்கு ஓட்டுறனால தான் ஓட்டையாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு பெரிய மித்தாகவே இருக்குது இது மட்டும் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும் பெட்ரோல் விலைய இன்னும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்ரோல் விலைய மட்டும் கொறைச்சா போதும் மக்கள் தானாக ஆட்டோமெட்டிக்காக சரி பெட்ரோல் வெலை கொறைஞ்சிருச்சி நம்ம எலெட்ரிக் இதோட கம்மியாக இருக்கே அப்படினு சொல்லி அதுக்கு மாறுவாங்க எல்லாமே கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது ஆனால் சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு கேட்டிங்கன்னால் ஆமாம் பாதிக்கும் இல்லைன்னு சொல்லலை பாதிக்கும் ஆனால் இதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம இயற்கை வளங்களும் வச்சுருக்கோம் அதனால் ஒரு பிரச்சனையும் வராது